நான் வந்து தமிழ் தமிழ் வந்து எனக்கு அவ்வளோ தெரியாது நான் வந்து சின்ன பிள்ளையில் அஞ்சில் இருந்து எட்டு முடியத்தான் ஸ்கூல் போனேன் நான் வந்து ஒன்னுலேருந்து அஞ்சு முடிய எனக்கு தமிழே தெரியாது டீச்சர் எல்லோரும் திட்டுவாங்க என்ன தமிழ் கூட படிக்க தெரியாமல் இருக்கிறாயா அப்படின்னு சொல்லி ஆனால் என் கூட படிக்கிற பிள்ளைங்க பசங்க எல்லோருமே தமிழ் தெரியும் தெரிஞ்சு அவங்க அவங்க வந்து எனக்கு சொல்லி கொடுப்பாங்க சொல்லி கொடுக்கும்போது எனக்கு கஸ்டமாக இருக்கும் ஏன் இவங்களுக்கெலாம் தெரிஞ்சிருக்குது படிக்க தெரிஞ்சது நம்மளுக்கு தெரியலை அப்படி சொல்லிவிட்டு கஷ்டப்படுவேன் டீச்சர் வந்து இங்கிலீஷ் இங்கிலீஷ் மிஸ் வருவாங்க இங்கிலீஷ் மிஸ் வந்தனா என்னை இங்கிலீஷ் தமிழும் உனக்கு படிக்க தெரியாது இங்கிலீஷ் எப்படி உனக்கு படிக்க தெரியும் அப்படி இப்படி ஏசுவாங்க பிள்ளைங்கள் முன்னாடி ஒரு மாதிரி கஷ்டப்படுற மாதிரி பேசுவாங்க அடிப்பாங்க அப் பிள்ளைங்க எல்லோரும் சிரிப்பாங்க அது நம்மளுக்கு ஒரு கஷ்டமா இருக்கும் அது தமிழ் எனக்கு சுத்தமாக படிக்கவே தெரியாது இப்போ ஆறு அஞ்சு முடிய ஒன்னுலேருந்து அஞ்சு முடிய எனக்கு தமிழே தெரியாது இப்போ ஆறாப்பு வந்த பிறகு தான் எனக்கு தமிழே தெரியும் பிள்ளைங்கள் எல்லோரும் அப்போது சிரிப்பாங்க உனக்கு ஸ்கூல் ப அஞ்சு படிக்க உனக்கு தமிழ் தெரியாத உனக்கு படிக்க கூட தெரியாதா படிக்க தெரியாமல் நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படியெலாம் ஏசுவாங்க எனக்கு அப்போ வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் டீச்சரெலாம் அடிப்பாங்க அவமானமா பேசுவாங்க பிள்ளைங்கள் முன்னாடி அவங்க சிரிப்பாங்க ஏ என்னைவிட கொஞ்சம் படி எனக்கு சுத்தமாக தமிழே தெரியாது அன ஆவன்ன சொல்லி தரக்கூட எங்கள் வீட்டில் ஆள் கிடையாது பாட்டி தாத்தா வந்து படிக்க தெரியாது அவங்க வந்து அப்பவே படிக்காமல் இருந்து இருக்காங்க அவங்களுக்கு தெரியாது டியூஷன் அனுப்ப கூட டியூஷன் பீஸ் கொடுக்கணுன் சொல்லிவிட்டு கஷ்டப்பட்டு யாரும் டியூ டியூஷன் கூட அனுப்பமாட்டாங்க வீட்டில் அம்மா கிடையாது பாட்டி தாத்தா வீட்டில் தான் வளர்ந்தன் அவங்க வந்து கேர் எடுக்கமாட்டாங்க கண் நம்மளை ஒரு கண்டுக்கடவே மாட்டாங்க நீ படித்தா ஒன்று தான் படிக்கலான ஒன்று தான் ஸ்கூல்லுக்கு போய்ட்டு வாறியா அவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி விட்டிருவாங்க டியூஷன் போகனுனா கூட ஒரு நாள் இப்போது டியூஷன் போய்ட்டு மறுநாள் எங்கள் வீட்டில் சத்தம் போடுவாங்க பீஸ் கட்ட யார் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு சத்தம் போடுவாங்க நான் அதனால டியூஷன் போக மாட்டேன் வீட்டிலையே தான் இருப்பேன் பக்கத்தில் சொல்லி கொடுக்க கூட ஆள் கிடையாது தமிழ்ல சொல்லி கொடுக்க ஸ்கூலுக்கு போன்னால் ஸ்கூலில் தான் படிக்கிறது தான் டீச்சரும் சொ சொல்லி தரமாட்டாங்க நீ தமிழே ஒழுங்காக படிக்கமாட்டங்க உனக்கு என்ன இங்கிலீஷ் தெரியபோகுது அப்படி இப்படின்னு ஏசுவாங்க நானும் டீச்சர் இப்படியெலாம் பேசுகிறாங்க சொல்லிவிட்டு ரொம்ப கஷ்டப்படுவேன் அப்புறம் ஆறு படிக்கும் போது அங்கே ஸ்கூலில் வந்து அம்மா கிடையாதுன்னு டீச்சர் கொஞ்சம் பொறுமையாக சொல்லி தந்தாங்க எப்படி படிக்கணும் இப்படி தான் படிக்கணும் அப்படினு சொல்லிவிட்டு பொறுமையாக சொன்னாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் படிக்க பழகிட்டேன் பழகனவொன்னே டீச்சர் வந்து அப்போ அன்பாக இருந்தவொடன்னே தமிழ் கொஞ்சம் பொறுமையாக சொல்லி தருவாங்க அம்மா கிடையாது அதட்ட மாட்டாங்க அந்த ஸ்கூலில் பெரிய ஸ்கூலில் குமரகுருபரர் ஸ்கூல்ல அதட்டவே மாட்டாங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க இங்கே நான் ஒன்றிலருந்து அஞ்சு படித்த ஸ்கூலு வந்து எஸ் டி எஸ்டிஏ ஸ்கூலு அந்த ஸ்கூலு வந்து சத்தம் போடுவாங்க என்ன உனக்கு இது கூட தெரிய மாட்டேங்கிறது வைக்க மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லி ஆறாப்பு போகும்போது குமரகுருபரர் ஸ்கூலில் வந்து அவங்க வந்து சொல்லி கொடுப்பாங்க பொறுமையாக சொல்லுவாங்க இப்படி தான் படிக்கணும் வைக்கணும் அப்படி சொல்லிவிட்டு இங்கிலீஷ் தெரியாது எனக்கு இங்கிலீஷ் தெரியாது தமிழ் நல்லா படிக்க தெரியும் இப்போ இப்போ வந்து எனக்கு தமிழ் நல்லாவே தெரியும் நான் நல்லா படிப்பேன் அப்போ நான் ரொம்ப யோசிப்பேன் இப் இப்பவும் நான் அந்த பிள்ளைங்களை பார்த்தா நினைப்பேன் இவங்க நல்லா இருக்காங்களே நம்ம இவ்வளோ கஷ்டப்படுகிறோமே நம்மளுக்கு வந்து இங்கிலீஸ் இவங்க இப்போ படிச்சு காலேஜ் படிச்சு முடிச்சிருக்காங்க எல்லா பிள்ளைகளும் நான் மட்டும் படிக்காமல் எட்டு வரைதாம் படிச்சிருக்கேன் எனக்கு ஒன்றுமே தெரியாது நம்ம அப்போதே ஒண்று தெரியாமல் இப்படி இருந்து இருக்கோமே படிக்கவைக்க கூட ஆள் இல்லை அப்படி இப்படி சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு அப்படியே வீட்டிலையே தான் இருப்பேன் வெளியில் போனாக்கூட எங்கேயும் போனாக்கூட எங்கேயும் படிக்க சொல்லுவாங்களோ எதுவும் கேட்பாங்களோ அப்படி தமிழ் எதுவும் கேட்டிருவாங்களோ அப்படினு சொல்லிட்டு பயந்துகிட்டு வெளியிலையும் போக மாட்டேன் வீட்டுக்குள்ளேயே இருந்து அப்படி பாட்டி தாத்தா கிட்டையே இருந்து பழகிட்டு அப்புறோம் எங்கேயாவது யாராச்சும் இந்த இதை எழுதி கொடுன்னு சொன்னால் கூட எனக்கு எழுத தெரியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா இந்த இருங்க வாரே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி போயிடுவேன் ஏன்னா எனக்கு தெரியாது அப்போது ஒன்றுமே தெரியாது எட்டு படிக்கும் போது ஒன்றுமே தெரியாது இப்போ யாராவது ஏதாவது கேட்டால் கூட தமிழ்ல எனக்கு சொல்ல தெரியும் எழுத தெரியும் அப்படினு நான் சொல்லுவேன் ஆனால் எழுத்தெலாம் ஹேண்ட் ரைட்டிங்கெலாம் அழகா இருக்கும் மிஸ்சு இப்போது சிக்ஸ்த் படிச்சு எய்த் வரை டீச்சர் சொல்லுவாங்க எனக்கு வந்து எழுத்தெலாம் அழகா இருக்கும் ஆனால் படிப்பு மட்டும் ஏன் இப்படி இருக்குது அப்படி சொல்லி பேசுவாங்க ஆனால் என்கூட படிக்கிற பிள்ளைங்க வந்து நல்லா படிப்பான் எழுத்து கொஞ்சம் சுமாராகதான் இருக்கும் எனக்கு மட்டும் கொஞ்சம் எழுத்து அழகா இருக்கும் நான் எழுதுகிறது அழகாருக்கும் அது எனக்கும் பிடிக்கும் டீச்சருக்கு பிடிக்கும் டீச்சரும் சொல்லுவாங்க நல்லா அழகா எழுதியிருக்கா அப்படி சொல்லி சொல்லுவாங்க அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்